ஹலோ சொல்லுங்கள் ஆ கேட்குது சொல்லுங்கள் யார் யார் நீங்கள் எந்த ஏரியாவில இருக்கீங்க அப்படியா சரி ம் சரி ம் ஆ அப்படிங்களா சொல்லுங்கள் அப்படிங்களா சரி ஓகே உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் தேவை படுதா த்ரீ ஃபேஸ் தேவை படுதா

சரி ஆ அப்படியா ஒ ரெண்டுத்துக்கும் தனி தனி ரேட் வருங்க சரியா இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மீட்டர் போட்டிருவோம் அது எப்படி வேணும்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறோம் நீங்கள் மேலே கட்டும்போது அதுக்கு தனியாக வந்து போடுவோம் சரியா ம் ஆமாம் இப்போ முடிச்சிட்டிங்கன்னா மேலே இ இங்கேருந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போறிங்கன்னால் மோட்ரு தண்ணி இங்கேருந்துதான் யூஸ் ஆ நீங்கள் யூஸ் பண்ணப்போறீங்க இப்போதிக்கி இங்கே ஃபஸ்ட் ஒரு மீட்ரு போட்டிருவோம் நீங்கள் மேலே கட்டுவீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தமாதிரி அதுக்கப்புறம் சொன்னிங்க அது மேலே கட்டினாதானங்க போட முடியும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே கனெக்ஷன் கொடுக்க சொல்லவா அதனால் நீங்கள் அப்புறோம் பண்ணிட்டீங்கன்னால் அதுக்கு போடலாம் அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள்தான் பண்ணணும் உங்களது ஏரியா ஆ ஆ கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை கட்டிட்ருக்கிங்க கட்டிட்டீங்க கட்டிட்டிருக்கீங்களா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் ஸ்டார்ட் பண் மேடம் அப்படிங்களா சரி இப்போது எதில் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பக்கத்தில் எங்கனா வாங்கி அப்படியா சரி சரி அப்படின்னா நீங்கள் சரி அப்போ கீழேன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் வேணுமா சிங்கிள் ஃபேஸ் வேணுமா த்ரீ ஃபேஸ் வேணுமா சரி சரி அப்போ ஓகே அது த்ரீ ஃபேஸ்ன்னால் ஃபிஃப்டீன் ஆகும் ஃபிஃப்டீன் தௌஸண்ட் ஆகும் நீங்கள் சரி நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பெண்டு ஒட யார் பேரில் இருக்குது வீடு அவங்கள ஆதார் கார்டு அவங்களோட ப்ரூஃப் உள்ள ரேஷன் கார்டு எல்லாமே எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எந்த ஏரியா அது எல்லாமே அட்ரெஸ்ஸு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சரியா முக்கியமாக நீங்கள் வரணும் ஆஃபீஸ் வரணும் ஓகேவா நீங்கள் ஆஃபீஸ் வரணும் மேம் இல்லை அனுப்பி விட்டிருவோம் நாங்கள் எங்கள் சைட்லருந்து ஆள் வருவாங்க வந்து உங்களுக்கு எல்லாமே அது செட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மேலே கட்டினப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே சரிங்களா ஆ அவங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு வாங்க சரியா ஆ ஆமாம் திங்ககிழமை ஒரு பத்து மணிக்கு அந்தமாதிரி வாங்க ஆ அப்புறம் வந்து நீங்கல் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு நம்ம பார்த்து பார்த்துக்குறேன் நான் சொல்லியும் வைக்கிறேன் ச நான் இல்லை அப்படின்னா வேற யாருன்னால் கூட உங்களை அட்டென் பண்ணுவாங்க நான் சொல்லி ஆ சரி நான் அன்னைக்கு காலையில நான் இருப்பேன் நானே வரேன் சரியா உங்கள் ஹஸ்பெண்ட் வந்து வரணும் வந்து என்னன்னு ஆ எல்லாமே எடுத்துட்டு வந்திருங்க என்ன வேணுன்னு நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன் வீட்டோடய அட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்துடுங்க சரியா மீட்ரு பாக்ஸ்ஸு நம்பருங்க ஆ மீட்ரு பாக்ஸ்ஸு நம்பர் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் வந்தோடன்னே ஆள் வந்தாங்கன்னால் சரியா மற ஆ ஃபோ ஃபோன் பண்ணுங்கல் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா டீடெயில்லும் நான் நீங்கள் ஆஃபிஸ் வந்தால்தான் நான் பண்ண முடியும் ஏன்னா உங்களை பற்றி ஆ என்ன ஆ இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ஆள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் நான் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் சரிங்களா சரி ஆ சரிங்கப்பா ஆ சரிப்பா ஆ ஓகே ம் தேங்க்கியூ